நம்மளுக்கு ஒரு மூணு ஏக்கர் காடு இருக்குதுங்க அந்த காட் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பணக்காரங்க இருக்காங்க அந்த பணக்காரங்க வந்து வேலி போடுகிறன்ற இதில் எங்கள் வரப்பையும் சேத்து சேத்து சேத்து வெட்டி அவன் இடத்த பெரிசு பண்ணிக்கிட்டான் இதை நான் போய் கேட்க போகும் போது தேவையில்லாத பிரச்சனை வருது நான் அப்படித்தான் செய்வேன் பண்ணுவன்னும்பான் இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தா அந்த பணக்காரனுக்குதாங்க சாதகமாக பேசுறாங்க நாங்கள் என்ன பண்ணமுடியும் நாங்கள் ஏழைங்க நாங்கள் இதை நம்பித்தான் இருக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கு வந்து சாதகமாக எந்த தீர்ப்பும் வரலை நாங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் பணம் பணம் தான் பேசுது எங்களோடய பேச்சு அங்கே வரல எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு சொல்லமாட்டேன்ட்டாங்க அதனால் நாங்கள் இதை வந்து இலவசம் சேவை மையத்தில் போய் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் மறுபடியும் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புதன்கிழமை நாளில் மனு வாங்குறாங்க அந்த அன்றைக்கு போய் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தவுனே எங்களோடய கோரிக்கையை அவங்க ஏற்றுகிட்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு எங்கள் பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுத்தாங்கங்க